சொல்லுங்கள் சொ ஆ ஆமாப்பா ஆ சொல்லுப்பா என்ன சோனியா இன்டெக்ஸா வேறு என்ன கம்பெனிப்பா ஆ ஓகேப்பா எப்படிப்பா எப்படி எதிர்பார்க்குறீங்க ஆ பென் ட்ரைவ் போடுறா மாதிரி அது மாதிரி மொபைல் கனெக்ட் பண்ணி பேசுகிறா மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் கேம் விளாட்லாம் ஆ நாற்பதாயிரம் வரும்பா கேஷ்ஷாகவும் கொடுக்கலாம் இஎம்ஐயிலேயும் எடுக்கலாம்ப்பா உங்களுக்கு எப்படி வசதியோ அதில் எடுத்துக்கங்க இஎம்ஐயில் ஸ்டார்டிங் வந்து ப பத்து பத்தாயிரம் ரூபா கட்டுறா மாதிரி இருக்கும் அது வரையும் ஒன் இயருக்குள்ளே கட்டிடலாம் ஆஃபர் வந்து நீங்கள் இங்கே வந்து வாங்க அந்த ரேட்டுக்கு தகுந்த ஆஃபரோடு போட்டுத்தரோம் ஆ உண்டுப்பா நீ அது எந்த டிவி எடுக்கிறியோ அந்த டிவிக்கு பொறுத்தது நீ பார் நேரில் வந்து பார் ஆ சொல்கிறேன் எதாக இருந்தாலும் நேரில் சொல்கிறேன் ஆ மயிலாடுதுறையில் வந்து இங்கே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆபோஸிட் வாங்க ஆ ஆமாப்பா ஆமாப்பா வாங்க காலையில் எட்ரை மணிக்கெல்லாம் திறந்துருப்போம் வாங்க நீங்கள் ஆ இருப்போம்ப்பா வாங்க நேமு வந்து கார்த்தி இல்லை நீங்கள் வாங்க வந்து கொஞ்சம் நேரில் பாருங்க இல்லை இருக்குதுப்பா இருப்பேன் வாங்க ஆ ஓகேப்பா ஆ நீங்கள் பார்த்துக்கலாம்ப்பா ம் சரிங்கப்பா வாங்க